ஹலோ ஆ ஏ ஒன் ட்ராவல் ஏஜென்சிங்களா ஆ அப்படிங்களா சரி நாங்கள் ஒரு பத்து பேர் சுக்ரீஸ்வரர் கோயில் வரைக்கும் போகணும்ங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி பத்தாம்தேதி நாங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் அங்கே பஸ்ஸில் டிக்கெட்டு அவைலபுல் பண்ணி தருவீங்களா புக் பண்ணி தருவீங்களா அதில் ஒரு மூணு பேர் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்கன்னா ஒரு பத்து வயசு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி ஏஜ்ஜில் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே பெரியவங்க எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து நல்லா இருக்கணும் ஆ ஃப்ரீயாக சீட்டு எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணுமாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ம் ம் இல்லை ஃபர்ஸ்ட்டு சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் போய்விட்டுங்க அப்புறம் நாங்கள் போய்விட்டு நாங்கள் பார்த்துக்குறோங்க அங்கே வேறு எதாவது பார்க்கவேண்டிய ப்ளேஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு நாங்கள் அரேஞ்ச் ப ரெடி பண்ணிக்கிறோங்க ம்

ம்

சரி ஓகே ஓகே ம் ஆ ஆ ம் ம் ம் ம் ம் சரி ஓகே ஓகே சரி ஓகே எங்களுக்கு வந்து ஏசி புக் பண்ணிருங்க பத்தாம்தேதி நைட் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே எங்களுக்கு பஸ்ஸு இருக்கிற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுங்க அப்புறம் சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போயிவிட்டு நீயரஸ்ட் எதாவது பார்க்கவேண்டிய இடங்கள் இருந்துதுன்னா அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் எங்களுக்கு ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ட்ராவல்ஸ் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்புறம் க ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ஆ ஆ அதெல்லாம் பே பண்ணிடுலாங்க அதெல்லாம் பே பண்ணிடுலாம் நாங்களே பே பண்ணிடுறோங்க எங்களுக்கு வண்டி மட்டும் நல்லா சவுரியமாக இருக்கணும் அப்புறம் ட்ரைவர் வந்து கொஞ்சம் நல்லவங்களா இருக்கணும் எல்லாத்தையும் அட்ஜெஸ்ட்மெண்ட் பண்றமாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கணும் ம் ம் ம்

ஆ ஆ ஆ சரி ஓகே ஓகே ஓகேங்க சரி புக் பண்ணிருங்க பத்து சீட்டு